சார் நாங்கள் இந்த மதன் ஏஜென்சி மதன் கம்பெனிலேருந்து பேசுகிறோம் சார் இன்டஸ்ட்ரிலேருந்து ட்ராவல்ஸ் தானே சார் ராம்குமார் ட்ராவல்ஸ் ஏஜென்சி நான் வந்து இப்போ ஒரு ட்ரிப் ப்ளான் பண்ணியிருக்கோம் சார் அதுக்கு உங்கள் உங்கள் ஏஜென்சிலேருந்து எதுவும் வேக்கன்ஸி போலாமா என்னென்னு கேட்க தான் சார் சௌத் இந்தியாவில் சார் இங்கே அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து காரைக்குடி இதில் இருந்தால்கூட அப்படியே சௌத் இந்தியா ஊட்டி கொடைக்கானல் அப்படியே போய் வால்பாறை அதுமாதிரி போய் சென்னை போய்விட்டு வர்ற மாதிரி இருக்கும் சார் கோயம்புத்தூர் அங்கேல்லாம் ஃபிஃப்ட்டின் ஃபிஃப்ட்டின் டேஸ் ட்ராவல் சார் நாங்கள் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி தௌசண்ட் ஆர் டொண்ட்டி டூ தௌசண்ட்க்குள்ளே பார்க்குறோம் சார் ம் ஓகே சார் அது அது எதுவும் ஃபெசிலிட்டி அதில் எதுவும்

ம் ஓகே சார் ம் ஓகே சார் ம் ஓகே சார் ம் ஓகே சார் ம் ஓகே சார் டிரைவருக்கு மட்டும் நாங்கள் பே பண்ணிடணுமா சார் அமௌண்ட்டு ஆ அவங்களுக்கு செலவுக்கா சார் ம் ஓகே சார் நாங்கள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறோம் சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறோம் சார் ம் ஓகே சார் நான் என்னென்னு இங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டு கேட்டுவிட்டு சொல்கிறேன் சார் சரி கேட்டுவிட்டு கால் பண் கேள் கேட்டு கால் பண்ணுறேங்க சார் ம் ஓகே சார் தேங்க்யூ சார்